எனக்கு ரொம்ப பிடித்த பாடம்னால் எனக்கு எப்போயுமே சோஷியல் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதில் எனக்கு ஜாக்ரஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு எப்போயுமே இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி கொஸின்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கொஸின்ஸ்லாம் அதிகமாக வந்து ஜாக்ரஃபியில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இதெலாம் அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ் சிவிக்ஸ் எக்ஸாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பிடிக்கும் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஆனால் அதுவும் பிடிக்கும் எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சது சோஷியல் சயின்ஸ் நம்ம லைஃபில் நம்ம டே டுடே லைஃபில் இருக்கிற அந்த விஷியத்த எனக்கு சொல்லுற மாதிரியும் எனக்கு இருக்கும் அதனாலே எனக்கு எப்போயுமே சோஷியல் சயின்ஸ் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் எனக்கு கடினமாக இருக்கிற பாடம்னால் எனக்கு தெரிஞ்சு பாட்டனி மேபி பாட்னியாக இருக்கலாம் ஏனால் தட்ஸ் அதில் ஒரு சயின்ட்டிஃபிக் டேர்ம்ஸ் அந்த இதெலாம் வரும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அந்த டேர்மை மனப்பாடம் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது ஆனால் அதுவுமே ஈஸியாக இருக்கும் நம்ம ஏனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதே பிளாண்ட்ஸை பற்றி படிக்கிறதுதான் ஏனால் அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த சயின்ட்டிஃபிக் டேர்ம்ஸ் ரிலேட்டட் எனக்கு ரொம்ப பிடிக்காது மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்டும் பிடிக்கும் கெமிஸ்ட்ரியை பிடிக்கும்னா அதில் உள்ள தட்ஸ் ஈக்குவேஷன் அந்த இதெலாம் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ஃபிசிக்ஸில் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ஃபிசிக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எலெக்ட்ரிசிட்டி அந்த டாப்பிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே நேரம் தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி மேக்ஸ் மேக்ஸை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோடய பள்ளி நாட்களில் என்னோடய மகிழ்ச்சியான நிகழ்வுகள்னால் சொல்றதுக்கு நிறையா இருக்குது ஆனால் குறிப்பிட்டேனா என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் இருக்கிறது ஏன்னால் நான் வந்து சப்போஸ் எனக்கு வந்து டென்த்தில் ஒரு டைமில் வந்து ரிவிஷன் டெஸ்டில் எனக்கு மார்க் கம்மியாச்சு தட்ஸ் எல்லோரையுமே நான் சிக்ஸ்த்துலேர்ந்து ஃபஸ்ட் ரேங்க் வந்தேன் ஆனால் அந்த இதில் வந்து ஃபோர் செவன்ட்டி டூ எடுத்து ஸ்கூலில் தேர்ட் ரேங்க் தான் வந்தேன் ச்ச என்னடா இவ்வளோ நாள் நம்ம ஃபஸ்ட் இருந்துவிட்டு இப்போ இதாயிடுச்சே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டுருந்தேன் அப்படி யோசிச்சுக்கிட்டுருக்கும்போது தான் சரி பப்ளிக் இருக்குதுல்ல நம்ம இனிமேல் அதை படிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப படிச்சுக்கிட்டுருந்தேன் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட என் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் இருந்தாலே எனக்கு வந்து ஒரு ஹேப்பினஸ் இருக்கும் அது எது மாதிரின்னு எனக்கு சொல்ல தெர்லை அவன் இங்கே இருந்தாவே எனக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் தட்ஸ் அவைங்க பண்ணுற ஒரு சேட்டையாக இருக்கலாம் காமெடியாக இருக்கலாம் அவங்க எப்போயுமே என்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கிட்ட அவங்க எந்த கோபப்பட்டுமே பேச மாட்டாங்க தட்ஸ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதே நேரம் மேம்கிட்ட டவுட் கேட்கும்போது அந்த டவுட்ஸ் கேட்கும்போது ச்ச நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அதனாலதான் நம்ம டவுட் கேட்குறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அந்த ஸ்கூல் டைம்ஸில் தான் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்